எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் பெண்கள் வந்து பங்கு வந்து ரொம்பவுமே மாறி இருக்குது பெண்கள் வந்து நல்லா படிக்கிறாங்க அவங்களாம் சுதந்திரமா வேலைக்கு போகிறாங்க அவங்களே சுதந்திரமா வெளியில் ட்ராவல் பண்ணி வேலைக்கு செல் போகிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நிகராக வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்கறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க வேறு ஊருக்கு போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுதந்திரமா அவங்களே போயிட்டு வராங்க ஆண்களை எதிர்பார்க்காம அவங்களே போயிட்டு வராங்க இந்த பெண் பெண்கள் வந்து சந்திக்கும் தடைகள் என்னென்னு கேட்டிங்கன்னால் ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டான ஒரு சில தடைகள் வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க